எனக்கு வந்து வரைவதற்கு வந்து என்னன்ன பொருள் பயன்படுத்துவேன்னா இப்பயும் மோஸ்ட்லி வந்து பென்சில் ஐட்டமாக தான் நான் வந்து பயன்படுத்துவேன் அதேமாதிரி அதில் வந்து என்ன பிராண்ட் எனக்கு பிடிக்குன்னா நட்ராஜ் பென்சிலில் வந்து நட்ராஜ் அப்சரா ரெண்டும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி தான் அதில் வந்து நட்ராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஸ்கெட்ச்சி வந்து பென்சில் கெட்ச்சி வந்து யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து கொஞ்சம் லைட் கலரில் அது மாதிரினா ஏ ஃபோர் ஷீட் அது மாரில வந்து கொஞ்சம் பிரைட்னெஸாக தெரியும் வரைவதற்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து எப்பயுமே கொஞ்சம் தரமானதாக தான் பார்த்து வாங்குவோம் அது வெலைக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வாங்குவோம் எனக்கு அமவுண்ட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பொருள் வந்து வாங்குற பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் எனக்கு அது ரொம்ப முக்கியம் அது வந்து எனக்கு வந்து உதவும் கண்டிப்பாக உதவும் ஏன்னா இப்போ வீட்டில் குட்டிப் பசங்கள் இது மாரிலாம் இருந்தால் கண்டிப்பாக பென்சில் கரயான்ஸு ஸ்கெட்ச்சி பென்சில் பென்சில் ஸ்கெட்ச்சி இது மாதிரிலாம் எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரொம்ப என் ரொம்ப பிராண்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்புறம் சின்னப் பசங்களுக்கு மோஸ்ட்லி பென்சில் கெட்ச்சு தான் பிடிக்கும் எங்க வீட்டு குட்டிஸுக்கு எல்லாத்துக்கும் பென்சில் கெட்ச்சு தான் பிடிக்கும்